இந்தியாவில் வந்து மசாலா உணவுமுறை வந்து பாரம்பரிய உணவுமுறை பாரம்பரிய உணவுமுறைன்னா எல்லாமே வந்து பாக்கெட்ல இருக்கிற மசாலா இல்லாமல் தானாக ஓனாக தயாரிக்கிறதுதான் வீட்டிலயே தயாரித்து இது பண்ணுறதுதான் மசாலா பொருட்கள் எல்லாமே அதுமாதிரி வந்து மசாலா பொருள்கள்னால் எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த சிக்கன் குலம்பு சிக்கன் பிரியாணி மட்டன் இதுக்கு மட்டும் இல்லாமல் வெஜிடேரியனுக்கும் வந்து நிறையா மசாலா பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க மசாலா பொருட்கள்ல வந்து அதிகமாக இருக்கிறது என்னன்னா பட்டம் கிராம்பு லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டால் வாசனை பொருட்கள்மாதிரி அது அது வந்து வாசனையாக நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அதனாலதான் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்தியாவோடய உணவுமுறை வந்து பிடிக்கும் அதனால வந்து இந்தியாவில் வந்து ந பிரபலமான உணவுன் சொல்லலாம் அதுக்கப்பறம் வந்து இந்த கோவில்ல தர புளியோதரை அதுக்கெலாம் வந்து அவங்களாக தயாரித்த இந்த மல்லி இதெல்லாம் போட்டு வந்து மசாலா பொருட்கள் தயாரித்து செய்வாங்க அது நல்லாருக்கும் அப்புறம் வந்து பொங்கல்ல வந்து போடுற அந்த மிளகு வாசனை பொருள்லாம் இருக்கும்ல அந்த மசாலா அதெலாம் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் கேசரி அந்தமாதிரி இருக்கிற மசாலா பொருட்கள் தயாரிப்பாங்க அதிகமாக வந்து இந்தியாவில வந்து மசாலா பொருட்கள் இல்லாத உணவும் இருக்குது இருக்கிற உணவும் இருக்குது மசாலா பொருட்கள் வந்து எப்பவுமே வந்து ஒ உடம்புக்கு வந்து கெட்டதுனுதான் சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்தியா முறைப்படி வந்து மசாலா பொருட்கள் வந்து இல்லாமல் ஓரளவுக்கு எல்லாமே நல்லதாகதான் இருக்கும் ஏன்னா வந்து இவங்க வந்து பாரம்பரிய உணவுமுறைதான் கையில் அம்மி யூஸ் பண்ணி இதனால அரைக்கிறதனால வந்து இந்த மசாலா பொருட்கள்லாம் எப்பவுமே நல்லதாதான் இருக்கும் அதனால வந்து இந்தியா முறைப்படி மசாலா பொருட்கள் எப்பவுமே நல்லதுதான் அதில் அந்த சமையல் சாப்பாடு அதெலாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் வந்து நம்ப எப்பவுமே சாப்பாடுதான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் அதனால் வந்து சாப்பிட்றது எப்பவுமே ரொம்ப முக்கியம் அதனால் சாப்பாடுதான் ஃபஸ்ட்